சிலிண்டர் யூஸ் பண்ணும் போது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் நம்ம வந்து கேஸ்ஸை கேஸ் வந்து ரொம்ப பாதுகாப்பு இல்லாமல் இருந்தோன்னா அவசரப்பட்டு இந்த சிலிண்டர்லாம் பாதி பேர் பார்த்தோனா இந்த திறந்து வச்சிவிட்டு இந்த சிலிண்டர் ஆ கேஸ் அடுப்பில் வந்து பாத்திரத்தை வச்சிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சிவிட்டு பாத்திரத்தில் அது தீ அது ஃபுல்லாக வச்சிவிட்டு வெளியே போயிருவாங்க அது வந்து பாதுகாப்பு இல்லாதது அது வந்து என்னென்னா நம்ம இப்போ வெளியே மறந்துப்போய் வெளியப்போய் ஒரு ஆளுகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சிலிண்டர் வந்து அது தீ எரிய எரிய சட்டி கருகிரும் கருகி எண்ணெய் கருகி எண்ணெய் இதாயிரும் எண்ணெய் இதாகுன்னா அது வந்து அப்படியே அணைஞ்சிரும் தீ அணைஞ்சிரும் இப்போ பாலுக்கு ஒரு பாத்திரத்தில் வச்சிவிட்டு போனோன்னா அந்த பால் வந்து அவர் ரொம்ப நேரம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் வச்சிவிட்டு போகறோன்னா அந்த பத்து நிமிஷம் கழிச்சி நம்ம வரும்போது அது அடி தீ பிடிச்சிரும் அது சட்டியில் பிடிச்சிரும் சட்டியில் பிடிச்சி தீ பொ பொங்கி வந்து கீழ வடிஞ் சிந்திரும் சிந்தும் போது சிலிண்டரில் அப்போ இதாயிரும் சிலிண்டரில் இதாயி கேஸ் அடுப்பில் ப பா அது பிடிச்சி சிலிண்டருக்கு தீ அணைஞ்சிரும் தீ அணைஞ்சிட்னா அந்த புக வரும் புக வந்தாலும் வீட்டில் ரொம்ப பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் அது வந்து தீப்பெட்டிலாம் பக்கத்தில் வைக்கக்கூடாது தீப்பெட்டி மண்ணெண்ணெய் அடுத்து சே கு பெட்ரோலு டீசலு இந்தமாதிரிலாம் சிலிண்டர் கிட்ட வைக்கக்கூடாது சிலிண்டர் அப்போ வந்து வெளியவே வைக்கக்கூடாது உள்ளே தள்ளி கேஸ் அடுப்பை உள்ளே தள்ளி வைக்கணும் இந்த சோறு பொங்கிட்டுன்னா அந்த சோறு பொங்கிட்டு சிலிண்டர் ஆஃப் பண்ணிரணும் குலம்பு வச்சிவிட்டோன்னா குலம்பு வச்சிவிட்டு சிலிண்டரை கீழ மேலையும் ஆஃப் பண்ணிட்டு கீழயும் ஆஃப் பண்ணிரணும் ரொம்ப பாதுகாப்பாக வைக்கணும் அடுத்து வந்து இந்த சின்னப்பிள்ளைங்களைலாம் பக்கத்தில் விட கூடாது அதே மாதிரி சிலிண்ட்ரு ஓடும் போது ஃபேனு போட்டு வைக்கக்கூடாது ஃபேனை போடவே கூடாது தீ அணைஞ்சிரும் தீ அணஞ்சிட்டுனா புக வரும் புக வந்து ரொம்ப அது வந்து அதுவே ஒரு இதாயிரும் சிலிண்டர் ஃபுல்லாக லீக் ஆயி வெளியே வந்துரும் ரொம்ப பாதுகாப்பு இல்லாமல் இருக்க கூடாது சின்னப்பிள்ளைங்கள் இருக்கும் போது சிலிண்டரை வந்து வெளியில வைக்கக்கூடாது பிள்ளைங்கள் தட்டி விட்டுருவாங்க எங்கள் வீட்டில் சின்னப்பிள்ளைங்கள் நிறைய இருக்காங்க அங்கே சிலிண்டர் உள்ள தள்ளி தான் வச்சுருக்கோம் அப்படி வைக்கணும் இப்போ சின்னப்பிள்ளைங்கள் இருக்கிற வீட்லலாம் சிலிண்டர் வந்து கம்மியாக உள்ளே தள்ளி வச்சிருங்க பாதுகாப்பாக இருங்க அடுத்து இதேமாதிரி நாங்கள் கோயிலுக்கு போனோன்னா சிலிண்டரை கொண்டு போவோம் சிலிண்டரை வேனில் வச்சு கொண்டு போகும் போது சறிச்சு இது போடாக்கூடாது நேராக வச்சு கொண்டு போகணும் நல்லா மூடி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்து கொண்டு போகணும் அப்புறம் அங்கே போய்விட்டு அங்கேயும் பார்த்தோன்னா சிலிண்ட்ரு சமைச்சு முடிச்சிவிட்டு மேலேயும் ஆஃப் பண்ணிரணும் கீழயும் ஆஃப் பண்ணிரணும் கீழயும் ஆஃப் பண்ணிவிட்டோன்னா பயம் இல்லை அது மாதிரி சின்னப்பிள்ளைங்கள் இருக்கிற இடத்துல வைக்கக்கூடாது சமையல் முடிச்சதும் வேனில் வச்சிரணும் வேனில் கொண்டு வந்து வச்சிரணும் அதேமாதிரி வீட்டுக்கு வந்தாலும் வீட்டில் சிலிண்டரை பாதுகாப்பாக வச்சிரணும் வச்சிவிட்டு இப்போ வீட்டில் வந்துவிட்டு பிறவு சின்னப்பிள்ளைங்க வேன்லயே தட்டி விட்டுருவாங்க சிலிண்டர் பக்கத்தில் ஒரு பாதுகாப்பாக ஒரு கண்ணு வச்சு பார்த்துட்டே இருக்கணும் சின்னப்பிள்ளைங்கள் தட்டி விட்டுருவாங்க திடீர்னு சிலிண்ட்ரு லீக்காயி போயிட்டுருக்கும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு மாதிரி கிடையாது பாதுகாப்பே கிடையாது சிலிண்ட்ருக்கு இப்போ லீக் ஆயிட்டே இருந்தால் நம்மளுக்கு தெரியாது கடைசி நேரம் தான் தெரியும் அந்த மாதிரி பாதுகாப்பாக சிலிண்ட்ருக்கிட்ட இருக்கணும் எரிவாய் இந்த எரிக்கிற மாதிரி இந்த தீ தீ பக்கத்தில் எதுவுமே வைக்கக்கூடாது தீப்பெட்டியோ எண்ணெயோ பெட்ரோலோ டீசலோ எதுவுமே நம்ம வைக்காமல் பாதுகாப்பாக நம்ம வீட்டை நம்ம தான் பாதுகாத்து வச்சுக்கிடணும் இப்போ மேலே இருக்கிற சீக்கிரமாக இப்போ சமையல் முடிச்சிவிட்டோனா ஒரு ஒரு மண்நேரம் சமையல் முடிச்சிவிட்டோனா மேலே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கீழ சிலிண்டர் ஆஃப் பண்ணிரணும் சிலிண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு தினமும் இந்த வேலையெல்லாம் முடிச்சிவிட்டு வெளியே போகணும் இப்போ வே பால் குக்கரில் பாலை வச்சோன்னா அது அதுபாட்டுக்கு விசில் அடிச்சால் வெளியில தெரியும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் இதே ஒரு பாத்திரத்தில் வச்சால் சட்டியில் பிடிச்சிரும் சட்டியில் பிடிச்சோனே நம்மளுக்கே தெரியாது நம்ம வெளியில பேசிகிட்டு இருப்போம் பேசிகிட்டு இருக்கும் போது வந்தொடனே இதாயிரும் சி சட்டியில் பிடிச்சி கருகிரும் கருகினா அது ஒரு ஆபத்து தான் அதுமாரி குலம்பு சூடு பண்ணாலும் குலம்ப சூடு பண்ணிவிட்டு பக்கத்துலையே இருந்து ஆஃப் பண்ணிவிட்டு போயிரணும் சிலிண்ட்ரு பத் பற்ற வைக்கும்போது பக்கத்துலையே நம்ம இருக்கணும் இருந்து பார்த்துட்ருக்கணும் பார்த்து முடிச்சிவிட்டு அப்புறம் தான் குலம்பு சூடு பண்ணால் பக்கத்தில் இருந்து சூடு பண்ணி வச்சிவிட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிரணும் சோறு பொங்கினாலும் பார்த்து சோறு பொங்கி வடிச்சு வச்சிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம வெளியே போகணும் மேலே ஆஃப் பண்ணிட்டு கீழ ஆஃப் பண்ணணும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ப வெளியே போகணும் இந்த மாதிரி குலம்ப சு வெளியே அடுப்பில் வச்சிவிட்டு வீட்டுக்கு பின்னாடி போய் பேசிட்டு வச்சிவிட்டு அப்படி இருந்தோம்னா பா மறந்துப்போயி நம்ம இருந்தோன்னா சட்டியில் பிடிச்சிடும் சட்டியில் பிடிச்சிட்னா ரொம்ப நேரம் இப்போ பாலே வச்சாலும் வெண்ணியே வச்சாலும் கொதிச்சு வ சிந்திரும் இப்போ வந்து சோறு பொங்கினாலும் அது வடிஞ்சிரும் சிந்திரும்ல சிந்தின பிறவு அடுப்பு அணைஞ்சிரும் அடுப்பு அணைஞ்சிதுனா இப்போ வந்து தீ இதாயிரும் தீயும் அணைஞ்சிரும் தீ அணைஞ்சோனே பிறவு அந்த சிலிண்ட்ரு லீக் ஆயிட்டே இருக்கும் நம்மளுக்கு தெரியாது நம்ம வீட்டுக்கு வரும் போது மறுபடியும் நம்ம சிலிண்டரை பற்ற வைக்கும் போது அது வந்து தீ வந்து ரொம்ப கொடூரமாக இதாயிரும் அதனால நம்ம எதனாலும் பார்த்து பத்தரமாக பண்ணணும் பார்த்து பத்தரமாக பண்ணிகிட்டு நம்ம இருக்கணும் சிலிண்ட்ருக்கும் கொஞ்சம் பாதுகாப்பாக நம்ம பார்த்து இருக்கணும் சின்னப்பிள்ளைங்கள் இருக்கிற வீட்டில் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு வந்து விளையாட்டு பிள்ளைங்களாக இருக்காங்க தட்டி விட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது இந்த ட்யூப்பை பிடிச்சி இழுத்துருவாங்க ட்யூப்பை பிடிச்சி இழுத்துனா அது சிலிண்ட்ரு லீக் ஆயிரும் மேலே இருக்க அந்த சிலிண்டர் லீக் ஆயிட்டுனா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளுக்கும் மாட்ட தெரியாது சிலிண்டர் அவங்க வந்தால் தான் மாட்ட முடியும் ரொம்ப பாதுகாப்பாக இருந்து பாதுகாப்பாக சிலிண்டரை பார்த்துக்கிடணும் அதேமாதிரி இந்த பூனை நாய் எலி வளர்க்குற இதெல்லாம் பார்த்து தான் வளர்க்கணும் ஏன்னா சிலிண்டர் இருக்குல சிலிண்டர் உயர இது இது பண்ணிரும் கட் பண்ணிவிட்டுரும் பூனை எலி எதனா கட் பண்ணிவிட்டுரும் பார்த்து பத்தரமாக பார்க்கணும் செ எதனா பூனை எலி அப்படிலாம் கட் பண்ணி அது சிலிண்ட்ரு ட்யூப்பில் இருந்து லீக் ஆயி சிலிண்ட்ரு அவ்வளவும் இதாயிரும் லீக் ஆயிட்டுனா நம்ம பற்ற வைக்கும் போது தீ மேலே இதுவாயிரும் நம்ம பார்த்து பத்தரமாக தான் இது பண்ணணும் அதேமாதிரி எங்கேயாவது லாங் ட்ரிப் போனோன்னா நம்ம வந்து சிலிண்டரை கொண்டு போனோன்னா சிலிண்டரை போய் பார்த்து கண் நம்ம வந்து அது ஒரு கண்ணா வச்சுருக்கணும் ஏன்னா சின்னப்பிள்ளைங்களை கூப்பிட்டு போகற இடத்துலலாம் ரொம்ப பார்த்து பத்தரமாக நம்ம இருக்கணும் இருந்து கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வரணும்